ஹலோ ஆமாங்க பிரியா டீச்சர் தாங்க ஆ சொல்லுங்கள் அண்ணா அய்யயோ என்னாச்சுங்க அய்யயோ எவ்வளோ டேஸ் எவ்வளோ நாளாக காய்ச்சலுங்கண்ணா

அப்படிங்களா அப்படிங்களா இல்லைங்க நாளைலயிருந்து எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆகப்போகுதுங்க நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அதுதாங்க எக்ஸாம் டே டேஸில் வந்து லீவ் போடுவது சரியில்லைங்களே ம் அப்படிங்களா செ சரி ஓகேங்க உடம்பையும் பார்த்துக்கணும் தான் சரி நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் முடித்துட்டு தம்பி ஸ்கூல் வரும்போது மெடிக்கல் சர்டிபிகேட்டோட நீங்களும் கூட வாங்க மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கிட்டு நீங்களும் தம்பியோட கூட வாங்க சரிங்களா ஆமாம் இப்போ வந்து குவார்ட்டலி எக்ஸாம் நடந்துட்டிருக்குங்க ஆமாம் ஆமாம் இப்போ ப்ர இது தனியாக நம்ம பார்த்துக்கலாங்க தனியாக எக்ஸாம் எழுத வச்சிக்கிறேங்க சரியாகி வந்ததுக்கப்பறம் ஆ இப்போ உடம்பு பார்த்துட்டு இப்போ வரும்போது வந்து மெடிக்கல் செர்டிபிகேட்டோட வாங்க சரிங்களா தம்பியோட வாங்க கூட்டிகிட்டு வாங்க நான் இப்போது இப்போது வந்து நான் இன்ஃபார்ம் பண்றேங்க ப்ரின்ஸிபல் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேங்க ம்

இல்லைங்க அவ்வளோ டேஸ் மென்ஷன் பண்ணி செர்டிபிகேட் ஒன்று வாங்கிட்டு வந்தால் போதுங்க ஆ ஓகேங்க உடம்பை பார்த்துக்குங்க அப்பறம் ஸ்கூலுக்கு வந்தால் நாங்கள் பார்த்துக்குறங்க ஆ ஓகேங்க ஓகேங்க நன்றிங்க